எனக்கு ரோஜாப்பூ செடி மல்லிச்செடி முல்லைப்பூ செடி செடி இந்தச் செடிங்களெலாம் வீட்டாண்ட வளர்க்க ரொம்ப பிடிக்கும் ஏனால் நான் வெலை கொடுத்து பூ வாங்குகிறேன் அதனாலே வந்து நம்ப வீட்டாண்டே இருந்ததுன்னால் நம்ப செடியில் பறிச் பறிச்சு நம்ப சாமிக்கித் தேவையான பூவை கூட நம்ப வச்சுக்கலாம்னுட்டு அதனால் வந்து எனக்கு இந்த மூவகையான செடிங்கள் வளர்க்க ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பழம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப் பழம் மாம்பழம் இதெல்லாம் வந்து வெளியில் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்கிறதை நம்ப தோட்டத்தில் வௌஞ்சதை கொடுத்தா பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க வெளிலருந்து வாங்கிட்டு வர்றதுல்லாம் வந்து பூச்சிங்கள் மருந்துங்கள் எல்லாத்தோடையும் கலப்பு இது வர்றதுனால பிள்ளைங்களுக்கு வந்து அது அவ்வளோவா ஆரோக்கியமாக இருக்காது நம் தோட்டத்தில் வெளைஞ்சதை கொடுத்தா அது பசங்களுக்கு கொஞ்சோம் ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி காய்கறிங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாமே நமக்குத் தேவையான அதாவது தக்காளி மிளகாய் வெண்டக்காய் கத்திரிக்காய் இந்தச் செடிங்களெலாம் வந்து என் செடி என் வீட்டை சுற்றியே நான் நட்டு வச்சுப்பேன் ஏனால் நான் நம்ப தக்க சமயத்துக்கு அந்தக் காய்ங்களும் கிடைக்காது ரெண்டாவது அது வாங்கிட்டு வரப்போக கொஞ்சோம் டைம் ஆகும் அதனாலே நம்ப வந்து நம்ம வீட்டாண்ட வச்சுக்குனால் இயற்கை உரங்களை வச்சுயே நம்ப அந்த காய்ங்களெலாம் வந்து தரமானதாக நமக்கு கிடைக்கும் அக்கா இது வெளிலேன்ட்டு வாங்கிட்டு வர்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹைப்ரேட் காய்ங்களாகதான் இருக்குது ஹைப்ரேட் காய்ங்கள் எல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மருந்தில்தான் விளையுது அப்படின்றம் போது நம்ப இயற்கையாகவே இயற்கை உரத்தில் வந்து வெளைஞ்சதை நம்ப பசங்களுக்கு நல்ல நல்லதாகவே கொடுக்கலாம் நல்ல சத்தான சாப்பாடாக இருக்கும் அதில் கொடுக்கறது எல்லாமே அதனால் வந்து எனக்கு எல்லாமே பிடிக்கும் வீட்டில் வளர்க்கிற செடிங்களும் சரி வீட்டில் வளர்க்கிற பல மரங்களும் சரி எல்லாமே எனக்கு என் வீட்டிலேயே வளர்த்து ஏ பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்